எனக்கு ரொம்ப பிடித்த புகைப்படம்னா எங்கள் வீட்டு வாகனத்தில் நான் உட்காந்து எடுத்த ஃபோட்டோ தான் அது வந்து நான் வந்து இளங்கலை படித்துக்கிட்டு இருந்தப்ப வேளாண்மை இளங்கலை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அது நான் டிஸ்க்கண்ட்னியூ பண்ணிட்டேன் அந்த டைமில் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து அந்த புகைப்படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னால் அதில் வந்து நான் இப்போது அதை தாண்டி நான் இருக்கிறேன்னு என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அப்போ இருந்த சந்தோசம் ரொம்ப அழகானவன்னு அப்போ எனக்கு இப்போ வரைக்கும் அதுதான் என் நம்பிக்கை அந்த ஃபோட்டோ என் எனக்கு பிடிக்கும்னா எனக்கு எடுத்து கொடுத்தது வந்து என் தங்கச்சி அவளுக்கு வந்து ஒரு ஏழு வயது தான் ஆகுது அவள் எடுத்து கொடுத்தா எனக்கு ஒரு ஃபோட்டோ இப்போ வரைக்கும் என்னோடய தொ தொலைபேசியில் அதுதான் என்னோடய முக ஃபோட்டோ முகப்பு முகப்பு ஃபோட்டோவாக இருக்குது அந்த ஃபோட்டோவை பற்றி நான் என்ன சொல்கிறது நெக்ஸ்ட்டு வந்து நான் கேமரா ஒன்று வச்சுருக்கேன் அந்த கேமராவில் வந்து என் எங்கள் அக்கா கல்யாணம் அப்போது அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் வந்து எங்கள் மாமாவை ஃபோட்டோ எடுக்க நான் அதை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து என் மாமா பையன் எங்கள் மாமா பையன் என்ன பண்ணிணான் என்னைய அந்த ஃபோட்டோ எடுத்தான் அது வந்து எனக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதில் வந்து அந்த ஒரு முடி மட்டும் எனக்கு புருவத்தை தாண்டி கீழே தொங்கும் போது அது எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னைய தாண்டி என் வீட்டில் எல்லோருக்குமே அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா பிடிக்குமானு கேட்டீங்கன்னால் தெரியல புகைப்படம் எடுக்கிறது எனக்கு பிடிக்குமானு கேட்டால் அது உண்மையாகவே தெரியலை ஆனால் நான் புகைப்படத்தில் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது எடுக்கணும்னு தோணும் அது ரொம்ப அருமையான விஷயம் அது ரொம்ப நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அந்த புகைப்படத்தை வந்து நம்மளே நம்ம ரசித்துக்கிட்டா தான் வாழ்க்கையில் முதல் முதலாக மனுஷன் நம்ம மேலே நம்பிக்கை வைக்க என்ன வேணும்னா நம்மளே ஃபஸ்ட்டு நம்மள ரசிச்சுக்கணும் அந்த ரசனை என்கிட்ட இருக்கானு கேட்டீங்கன்னா நான் புகைப்படம் எடுக்கிறதுல எனக்கு பிடித்த புகைப்படத்தை மேலே மட்டும் எனக்கு அந்த ரசனை இருக்கும் எல்லாலோருக்குமே நம்ம முதல்ல செல்ஃப் லவ் அது முதல்ல எல்லோருக்குமே இருக்கணும் அது இருந்தாலே பாதி பிரச்சின இங்கே இல்லை அதுதான் உண்மையும் கூட நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கை தான் நான் புகைப்படம் வழியால் தான் என் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சதே அடுத்தவர்கள் ஆயிரம் விஷயம் பேசட்டும் நம்ம இப்படி தான் நம்ம கேரக்டர் இப்படி தான் எனக்கு ரொம்ப பிடுச்ச புகைப்படம்னா அந்த ரெண்டும்தான் ஒன்று என் தங்கச்சி எடுத்து கொடுத்தது இன்னொன்று வந்து எங்கள் அக்கா கல்யாணத்தில் எங்கள் மாமா பையன் எனக்கு எடுத்து கொடுத்தது இந்த இரண்டு புகைப்படமும் என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான புகைப்படமாக நான் இப்போ வரைக்கும் கருதுகிறேன் இது வரைக்கும் இதுக்கு மேலே நான் எத்தனை புகைப்படம் எடுத்தாலும் அது தான் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான புகைப்படமாக நான் கருதுகிறேன்